சுற்றுலா பயணிகள் வந்து அறியாத எங்கள் பகுதியின் சுவாரஸ்யமான அம்சம் என்னென்னா திருவண்ணாமலை கோவில்ல வந்து இடுக்குப் பிள்ளையார் கோவில்தான் சுவாரஸ்யமானது ஐயப்பன் கோவில் வந்து பதினெட்டு படிதான் வந்து அது அதனுடைய சிறப்பம்சமே மேல்மருவத்தூர் வந்து பங்காரு அடிகளாருடைய பங்காரு அடிகளார்தான் மேல்மருவத்தூர் கோவில்ல மகாபலிபுரத்தில் வந்து கல்வெட்டுதான் ரொம்ப சுவாரஸ்யமானது வேலூர் தங்கக்கோட்டை தங்கத்தினால செஞ்சதனால அந்த கோட்டை தங்கக்கோட்டை வேலூர் கோட்டை சுவாரஸ்யம் செஞ்சிக்கோட்டையில வந்து ராணிக்கோட்டை ராஜாக்கோட்டைன்னு தனித்தனியாக இருக்கிறதுனால செஞ்சிக்கோட்டையில அதுதான் ரொம்ப சுவாரஸ்யமானது